ஆமாங்க ஆமாங்க ம் ம் ம் ம் ம் ம்

ம் ம் ம் கண்டிப்பாக தரேங்க நீங்கள் என்ன ரேட்டில்ன்னு சொன்னீங்கன்னால் நம்ம அதுக்கேற்றமாதிரி பண்ணிக்கலாம் சேரீ வந்து நீங்கள் மொதல் வந்து நம்ம ஜவுளி கடையை தேடி வாங்குங்க நம்ம ஜவுளி கடையோடய பேர் அசோக் ஜவுளி சில்க்ஸ் ஆ நம்ம ஜவுளி கடையோடய பேர் அதுதான் நீங்கள் இப்போது எப்படி சொல்கிறது ஒரு சாதாரணமான ஒரு சேரீ அப்படி பார்க்குறீங்கன்னா ஏங்க ஒரு ஒரு சேரீயும் ஒரு ஒரு குவாலிட்டியில் இருக்கும் உங்களுக்கு என்னமாதிரி குவாலிட்டி வேணும் நம்ம ஃபோனிலே பேசி நம்மளால் டீல் பண்ண முடியுமா சேரீயை உங்களால் பார்க்க முடியுமா நீங்கள் இப்போது நம்ம கடைக்கு வந்து நம்ம ஜவுளி கடைக்கு வந்து இந்த சேரீ கேட்டீங்கன்னால் இந்த சேரீயோடய விலை நாங்கள் சொல்லுவோம் அதை டிஸ்கௌண்ட் பத்து பர்சண்ட் டிஸ்கௌண்ட் வேறு போகுதுங்க நம்ம நம்ம கடையில் கண்டிப்பாக வாங்க மேரேஜ்ஜுன்னு சொல்கிறீங்க சூப்பராக இருக்கும் இப்போ நீங்கள் ஒரு டைம் ஒரு சேரீ எடுத்துட்டீங்கன்னால் தொடர்ந்து நம்ம க நம்ம கடை தவிர வேறு எங்கேயுமே உங்கள் கால் போகாது அவ்வளோ நல்லாயிருக்கும் நம்ம சேரீ குவாலிட்டியெல்லாம் அவ்வளோ சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக நீங்கள் வாங்க கண்டிப்பாக இருக்குது காட்டன் சேரீ பூனம் சேரீ காட்டன் சில்க் சேரீ எல்லாமே இருக்குது பட்டு சில்க்கு எல்லாமே இப்போ ட்ரெண்டிங்கில் போகிற சேரீஸ் முதற்கொண்டு இருக்குதுங்க நம்மளோடய சேரீ ஜுவெல் இது ஜவுளி கடையை நீங்கள் பார்த்துருப்பீங்க ஆன்லைன்லேயே அதுலேயும் போகுது நல்ல நல்ல நல்ல ரேட்டுக்கு போகுது சரி கண்டிப்பாக நான் நான் நான் அந்த கடையிலேயேதாங்க இருப்பேன் நான் எங்கேயும் போக மாட்டேன் அங்கேயேதான் இருப்பேன் நீங்கள் உங்களோடய நீங்கள் வரும்போது நீங்கள் எனக்கு கால் பண்ணி சொல்லுங்கள் கண்டிப்பாக நான் உங்களுக்கு வெயிட் பண்ணிகிட்ருக்கேன் உங்களுக்காக ஐம்பது சேரீ வேணும்னு சொல்கிறீங்க நல்ல இது வேறு வியாபாரம் வேறு கண்டிப்பாக வாங்க சரிங்க சரிங்க